குடிநீர் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து ஒருநாள் விட்டு ஒருநாள் தான் தெருவில் வந்து வரும் ஒரு சில ஊருங்களெலாம் தண்ணியே ரேராக இருக்கும் எப்போயாச்சும் ஒருநாள் வரும் ஆனால் இப்போ தெருவுக்கு தெரு பழுப்பு போட்டுருக்காங்க ஒரு பத்து குடும்பம் அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரிலாம் தெருவுக்கு தெருவுக்கு பழுப்பு இருக்குது அப்புறம் வந்துட்டு அதில் வந்து நாங்கள் வந்து தெருப்பழுப்பு தண்ணியேதான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் அதுக்கப்புறம் வந்து டேங்க் போட்டுருப்பாங்க சின்டெக்ஸ் டேங்க்கும் இருக்குது அதுலேயும் வந்து நம்ம தண்ணி தேவைப்பட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெலாம் சுத்தமாக தான் இருக்குது இப்போலாம் நிறைய வந்துட்டு தண்ணி இப்போ நிறைய வந்து தெளிவாக தான் வருது இப்போ முன்னே முன்னையாது கொஞ்சம் கலங்கலாக இருந்த மாதிரி இருந்தது இப்போலாம் தண்ணி தெளிவாக தான் வருது தண்ணி நல்லாதான் இருக்குது தண்ணி பற்றி ஒன்றும் பிரச்சின இல்லை சுத்தமாக தான் இருக்குது தண்ணி